ட்ரெயின் மிஸ் பண்ணிவிட்டேண்ணா என்னாலெல்லாம் கன்ஃபார்ம் பே பண்ண முடியாது என்ன இப்படி பேசுகிறீங்க என்ன என்னெண்ணா நான் எவ்வளோ நாள் படித்து ம இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இன்டெர்வியூக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் ஒன்றுதான் இதை விட்டால் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சிதான் எனக்கு ட்ரெயின் நீங்கள் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்து என்ன ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ பேமெண்ட் கேட்டால் கன்ஃபார்ம் என்னால் கொடுக்க முடியாதுண்ணா என்னோடய கஷ்டம் எனக்குதான் தெரியும் சிக்ஸ் மந்த்ஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ நான் இன்டெர்வியூக்கு போகிற டைமில் ட்ரெயின்னை மிஸ் பண்ண வெச்சுட்டிங்க நீங்கள்தாண்ணா லேட்டாக வந்தீங்க நான் கரெக்டாக கிளம்பிதான் நின்றேன் நான் எல்லாம் ஆட்டோவெல்லாம் புக் பண்ணிவிட்டு ஹாஃப் ஆன் அவர் லேட் இங்கே கொண்டு வந்து விடுறதுக்குள்ள அவ்வளோ ட்ராஃபிக் இப்போ ட்ரெயின் போயிடுச்சு இப்போ எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் கிட்டே பதில் இல்லயில்ல அதேமாதிரிதான் என்னாலேயும் பே பண்ண முடியாது நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ லேட்டாக விட்டுவிட்டு என்ன பே இப்போ பேமெண்ட் கேட்டால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது விளம்பரம் மட்டும் டிவிலெல்லாம் போட்டுக்கிறீங்க பெருசாக இங்கே ஒன்றும் இல்லை செயலில் முடியாதுண்ணா என்னால் பே பண்ண முடியாது என்னோடய ஃலைப்பே இந்த இன்டெர்வியூவில்தான் இருக்குது உங்களுக்கு தெரியுமா இப்படி மிஸ் பண்ண வெச்சுட்டிங்க ட்ரெயினை இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்து விட்டு என்னால் முடியாதுண்ணா உங்களுக்கெல்லாம் பே பண்ணிகிட்ருக்க முடியாது நானே செம கடுப்பில் இருக்கேண்ணா செம டிப்ரெஷனில் இருக்கேன் தயவுசெஞ்சு போய்விடுங்க லேட்டாக கொண்டு வந்து விட்டிங்கள்லே அதுக்கு இதுதான் பெனால்ட்டி அவ்வளோதான் நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோடய ஓலோ ஆட்டோவுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் நான் உங்களை உங்களோடய ஆட்டோவை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்து விட்டதுக்கு இதில் ட்ரா ட்ராஃபிக் இருக்கும்னு தெரியும்லேண்ணா இந்த டைமில் அப்போ நீங்கள் தானே முன்னாடி வரணும் நான் கரெக்டாக தானே புக் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியாதுண்ணா என்னால் பே பண்ண முடியாது அவ்வளோதான் அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை என்னால் பே பண்ண முடியாது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் கன்ஃபார்ம் உங்கள் ஆட்டோவை ரிப்போர்ட் பண்ணுவேன் பேவும் பண்ண முடியாது என்னால் ஃலைப்பே இங்கே போச்சே என்னது ட்ரெயின்னால் ட்ரெயினை விட்டுவிட்டேன் போங்க கன்ஃபார்ம் பே பண்ண முடியாது என்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க